நான் ஒரு சமையல் ஆட்ரு ஐநூறு பேருக்கு சமைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆடர் வந்துச்சு நாங்கள் ஒரு பத்து பேர் கிட்ட சேர்ந்துதா செஞ்சோம் பட் என்னனால் எனக்கு கொஞ்சம் நல்லாவும் வந்துச்சு எல்லா டிஷ்ஷசுமே நிறைய பண்ணியிருந்தோம் அவங்களும் நிறைய எங்களுக்கு டிஷ்ஷஸ் கொடுத்துருந்தாங்க அதெலாம் நாங்கள் ரெடி பண்ணுனோம் அந்தந்த பொருள எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்ததுனால எனக்கு எங்களுக்கு சமைக்க ஈஸியாக இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனி தனியாக இது இது நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்கனு தனி தனியாக டிவைட் பண்ணி வச்சுருந்தேன் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு மட்டும் நான் எனக்கு தனியாக கொஞ்சம் நான் டிவைட் பண்ணி வச்சுருந்தேன் அவங்களையும் அவங்கவங்க வேலைகளை அவங்கவங்க கரெக்ட்டாக செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் எல்லாருமே நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபாஸ்ட்டாக சமைக்கிறதுக்கு நான் ஐடியாசும் கொடுத்துருந்தேன் இதது காய் கட் பண்றதுலேருந்து மற்ற தேவையான பொருளலாம் ரெடியாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுனிங்கன்னா நீங்கள் குயிக்கா சமச்சிடலாம் அப்படின் சொன்னதுனால் எல்லாருமே எனக்காக கோவாப்ரெட் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்தாங்க நான் சம என்னோடய டிஷஸ் பொறுத்த வரைக்கும் நானும் எல்லாமே முன்னாடியே ஒன்னார் பிஃபோர் நான் எல்லாமே ரெடி பண்ணி கரெக்ட்டாக கையில் வச்சுருந்தேன் அவங்களும் எனக்காக கோவாப்ரெட் பண்ணதுனால என்னால் வித்தின் அவங்க கொடுத்த டைமில் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சிச்சி எனக்கு ஆடர் கொடுத்தவங்க ரொம்ப சேட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணாங்க நான் சமைச்சு கொடுத்தத அவங்க அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க எல்லாமே நல்லாயிருக்கு அப்படினு சொல்லி எங்களை பாராட்டினாங்க எங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யறதுக்கு நான் கொடுத்த ஐடியாவும் நல்லாருந்துச்சின்னு சொல்லி என் கூட வந்தவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரும் சீக்கிரம் பண்ணி முடிக்கறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன்